கண்டிப்பாக பகிர்ந்துக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுலேந்து ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு வரைக்காலும் கவுர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் இங்கே ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்காலுந்தான் ரெண்டு ஸ்கூல் இருக்குது ரெண்டு ஸ்கூலில் எனக்கு ஒரு ஸ்கூலில் தான் சீட்டு கொடுத்தாங்க நான் இங்கே எங்கள் ஊர்லேயே ஒரு ஸ்கூலில் படிச்சுட்ருந்தேன் எங்கள் ஊர் வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஆரணி வட்டம் முள்ளிப்பட்டு கிராமத்தில் ஒரு ரெண்டு ஸ்கூல் எலிமினேட்டி ஸ்கூல் இருக்குது ஒரு ஹை ஸ்கூல் இருக்குது ஹை ஸ்கூலில் வந்து சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்காலும் இருக்குது ஃபிஃப்த் ஒன்னாக எலிமினேட்டி ஸ்கூலில் வந்து ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்காலும் இருக்குது ரெண்டு ரெண்டு ஸ்கூல் இருக்குது ஒன்னாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்காலும் எலிமினேட்டி ஸ்கூலு அதில் நான் ஒரு ஸ்கூலில் தான் படித்தேன் அந்த ஸ்கூலில் பாய்ஸ் வெறும் நாலு பேர் கேர்ள்ஸ் ஒரு எட்டு பேர் இப்போ மொத்தம் பன்னெண்டு பேர் தான் இருந்தோம் பன்னெண்டு பேரில் பாய்ஸில் எவனும் அவ்வளோ நல்லா படிக்க மாட்டான் நானும் அவ்வளோவா படிக்க மாட்டேன் இருந்தாலும் அவனுங்களை விட கொஞ்சம் மீடியமாக படிப்பேன் அதனால் என்னை லீடராக அறிவிச்சாங்க அதனால் நான் நான் நல்லா படிச்சிட்டுருந்தேன் என் கையெழுத்தும் நல்லா வந்துச்சு எனக்கு எல்லா மேமையும் ரொம்ப பிடிக்கும் பஸ் பொண்ணுங்க பசங்க எல்லோருமே நல்லபடியாக என் கிட்டே பேசினாங்க கோஎட்டு தான் நான் படித்த தென்த்து வரைக்காலும் கோஎட்டு தான் ஆனாலும் ஃபிஃப்த்து வரைக்காலும் தான் படித்தேன் எலிமினேட்டி ஸ்கூலில் அங்கே ஃபிஃப்த்து வரைக்காலும் இருக்குதுன்ட்டு அதனால் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தோம் கபடி கிரிக்கெட்டு அதுக்கப்புறமாக வாலிபாலு இதெல்லாம் நிறைய விளாடிட்டுருந்தோம் அந்த ஸ்கூலில் ஃபுட்பால் விளாடிட்டுருந்தோம் ஏன்னா அந்த ஸ்கூலில் எல்லாம் இருக்கும் ஜாலியாக விளாடிட்டுருப்போம் மரம் செடிலாம் நட்டுக்கிட்டுருப்போம் அந்த மரல்லாம் இப்போ பார்த்தா எனக்கு இப்போ பத்தொம்போது வயது ஆகுது இப்போ பார்த்தாலும் இன்னுமும் அவ்வளோ ஹைட்டு வளர்ந்து நல்லபடியாக இருக்குது அதை ஃப் வெட்டும் போது ஒரு ஃபீல் ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நாங்கள் வெச்ச மரம் இவ்வளோ நல்லா வளர்ந்து இப்போது வெட்டிட்டாங்களேன்னு ஒரு ஃபீல் ஆகுது இப்போ பார்க்கும் போது நான் வைக்கும் போது எனக்கு ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு ஆகியிருக்கும் அப்போவே வைச்சது இப்போ இவ்வளோ வளர்ந்துருக்கே அதை பார்க்கும் போது ஒரு தனி ஃபீலாக தான் இருக்கும் இருந்தாலும் ஆனால் அந்த ஸ்கூல் பக்கமாக போகும் போது ஒவ்வொரு வாட்டியும் ஜாலியாக என்டர்டெயின் என்டர்டெயின்மென்ட் பண்ணதெல்லாம் ஒரு ஒரு மெமரீஸும் அப்படியே முன்னாடி வந்து நிற்கும் கண் முன்னாடி வந்து நிற்கும் அதை நினைக்கும் போது இப்போவும் ரொம்ப ஃபீலாக இருக்கும் நாங்கள் எல்லா டீச்சர்ஸ் கிட்டேயும் ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் எனக்கு நான் சிக்ஸ்த்து வந்துட்டேன் சிக்ஸ்த்து வரும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது சிக்ஸ்த்து வந்து ஒரு மேம் இங்கிலீஸ் மேம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழக ஆரம்பிச்சாங்க அவங்க ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருந்தாங்க இங்கிலீஷில் ஒரு பாடல் நடத்தியிருந்தாங்க அந்த பாடத்தில் பழங்கால உணவுகளை பற்றி சொல்லிட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் எல்லோரும் ஒரு பழங்கால உணவுகளை எடுத்துட்டு வரணும்ன்னு சொல்லியிருந்தாங்க இங்கிலீஷ் மேமு அப்போது நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டில் வந்து எல்லோருமே நிறைய பசங்க அதை எடுத்துட்டு வர்றேன் இதை எடுத்துட்டு வர்றேன் கூழ் எடுத்துட்டு வர்றேன் கஞ்சி எடுத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தானுங்க நான் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணுன்றதுக்காக மூலிகை வைத்தியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தூதுவளையில் தோசை செஞ்சு தர சொல்லி எங்கள் அம்மாக்கிட்டே கேட்டேன் அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க மாவு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க தூதுவளை தோசை எப்படி சுடணுன்னு என் கிட்டேயே கேட்டாங்க எனக்கு கொஞ்சமாக ஐடியா இருந்தது தூதுவளையில இருக்கிற முள்ளை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு தூதுவளையில் இருக்க அந்த இலைய மட்டும் எடுத்து சாறாக இது பண்ணிட்டு அரைச்சிட்டு அந்த எ இலைய மட்டும் எடுத்து அந்த ப இதுல மாவில் போட்டுவிட்டு அதை அப்படியே ஸ் தோசையாக ஊற்றணும் தோசையாக ஊற்றி அதை மொத்தம் எடுத்து வெச்சி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அந்த மேம் கிட்டே நான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன் வீட்லேயும் சாப்பிட்டாங்க யாருக்கு சளி பிடிச்சிருந்தாலும் இரும்மல் வந்தாலும் அந்த தூதுவளை தோசை நல்ல வழியை தீர்வு கொடுக்கும் நல்ல தீர்வை கொடுக்கும் நல்லபடியான ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் பல இங் ஆங்கில மருந்துகளை நம்புறத விட தமிழ் மருந்துகளை நம்பலாம் நிறைய வித் விஷயங்கள் இருக்குது தமிழ் மருந்துகளில் தூதுவளையில் இவ்வளோ பெசிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா எனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும்ன்னா தூதுவளையில் இரும்மலும் சளியும் போகும்ன்ட்டு சிக்ஸ்த்தில் எனக்கு மூலிகை கதையாக இ மூலிகையாக மூலிகைள் இது பா பாடங்களாக சயின்ஸில் வந்துச்சி எந்தெந்த வைத்தியத்துக்கு மூலிகையைப் பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக இதெல்லாம் வந்துச்சு குப்பைமேனின்றத்த வந்து சாப்பாடு சாப்பிடாதவங்க அவங்களுக்கு யூஸ் பண்ணிட்டுருந்தாங்க அந்த மாதிரி நிறைய குப்பைமேனி அதுக்கப்புறம் கீழாநெல்லி கீழாநெல்லி தான் சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு யூஸ் ஆயிட்ருந்துச்சு குப்பைமேனின்றது வந்து அடிபட்டவங்களுக்கு வைக்கிறதுனால வெச்சா அது சரியாகிடுன்ற மாதிரி சொல்லிட்டுருந்தாங்க இந்த மாதிரி நிறைய மூலிகைலாம் அதில் போட்டுருந்தது அதில் பார்த்து தான் தூதுவளையை எடுத்து தோசையாக சுட்ட மாதிரி செஞ்சோம் அந்த அதுக்கு ஒரு ப்ரைஸ் தர்றேன் சொல்லியிருந்தாங்க நாங்கள் செஞ்சு எடுத்துட்டு போன மொத்த சமையலுக்கும் ஒரு ப்ரைஸ் தர்றேன்னு சொல்லிட்டுருந்தாங்க அந்த ப்ரைஸில் என் நான் தான் ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ்னு சொல்லி எனக்கு ஒரு பென்னு கொடுத்தாங்க பென்னு அவங்க வாங்கி வெச்சிருந்த ஒரு பென்னை கொடுத்தாங்க அது எந்த ப்ரைஸு எவ்வளோ இதெல்லாம் தெரியாது எவ்வளோ அமௌண்ட்டுலாம் தெரியலை ஆனால் எனக்கு ஒரு பென்னு கொடுத்தாங்க செகண்ட் ப்ரைஸ் வந்து கூழ் எடுத்துட்டு வந்தாங்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க தேர்ட் ப்ரைஸ் ஒரு பொ பையனுக்கு கொடுத்தாங்க அவன் ஒரு கஞ்சோ என்னமோ எடுத்துட்டு வந்திருந்தான் அதுக்காக தேர்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க இன்னுமும் இது நல்லாவே ஞாபகம் இருக்குது நான் செவன்த்து படிக்கும் போது சென்னைக்கு போய்ட்டேன் சென்னையில் எனக்கு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் கெடைச்சாங்க அருண் விஷ்வா முத்து அப்படின்ட்டு ஒரு மூணு பேர் கெடைச்சானுங்க ரஞ்சித்துன்னு ஒருத்தன் நாலாவதாக ஒருத்தன் கெடைச்சான் அவனுங்க எல்லோருமே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் ஃபி ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டுருந்தோம் எல்லோருமே ஜாலியாக இருந்தோம் அதுக்கப்புறம் நான் சென்னையில் எனக்கு செட் ஆகலை எனக்கு பிடிக்கல அதுக்கப்புறமாக நான் விட்டுட்டு வந்துட்டேன் சென்னையிலேருந்தும் வந்துட்டேன் அதனால் லைஃப் மாறிவிடுமோனு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருந்தேன் அதுக்கப்புறம் ஸ் இங்கேயே எயித்து வந்து சேர்ந்தேன் எயித்துலேயும் இங்கே ஜாலியாக தான் போய்ட்ருந்தது கவிதை எனக்கு எழுத பிடிக்கும் அந்த கவிதை எழுதிட்டுருந்தேன் கவிதைப் போ போட்டி வந்து வாரம் வாரம் எச்எம் பிரின்ஸ்பால் நடத்திட்ருந்தார் அவர் வந்து இந்த மாதிரி யாரு யாருக்கு என்னென்னா டேலண்ட்ஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு போட்டி நடத்துவார் அந்த போட்டியில் கேம்ஸ் இருக்கும் பட்டிமன்றம் நாடகம் அதுக்கப்புறமா இந்த மாரி கவிதை பேச்சுப் போட்டி ஓவியப் போட்டி கட்டுரைப் போட்டி இந்த மாதிரி பல காம்பிடிஷன்ஸ் வைப்பாங்க வாரம் வாரம் மன்ற நிகழ்ச்சி நடத்தி இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட் பண்ணுவாங்க பசங்களை பசங்களுக்குள்ள டேலண்ட்டுலாம் வெளியே எடுத்துட்டு வருவாங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடத்துவாங்க இந்த மாதிரி வெளி ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டு போய் சயின்ஸ் எக்ஸிபிஷன்லாம் நடத்தியிருக்கோம் நிறைய பண்ணிட்ருக்காங்க எங்கள் ஊரில் இருக்க இல்லை ஹைஸஸ் ஸ்கூலில் சிக்ஸ் எங்கள் ஊர் வந்து முள்ளிப்பட்டு ஆரணியில இருக்க முள்ளிப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே நல்லபடியாகவே நல்ல கோச்சிங்காக இருந்தது நல்லா எங்களுக்கு ஒரு சார் கெடைச்சாரு அந்த சாரும் நல்ல சாரு ரொம்ப நல்லபடியாக நடத்துனார் எங்களுக்கு மேக்ஸுலாம் நல்லா நடத்துனார் இருந்தாலும் நாங்கள் நல்லபடியாக படித்து வந்துட்டுருந்தோம் மேக்ஸுக்கு எட்ஜி சார்னு எங்களுக்கு எய்த்துல எடுத்தாரு அவர் வந்து புக்கையே எங்களை தொட விட மாட்டார் எழுதி போடுவார் எழுத சொல்வாரு அதுக்கப்புறம் ஸ் டெஸ்ட்டு வைப்பாரு அதெல்லாம் எழுத சொல்வாரு அவர் புக்கை அதிகமாக தொட சொல்ல மாட்டார் ஆனால் கரெக்டாக எக்ஸாமுக்கு தேவையான எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துருவாரு எல்லா கணக்கையும் ஈஸியாக புரிஞ்சிக்கிற மாதிரி சொல்லிக் கொடுத்துருவாரு அவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் பசங்க எல்லோரையும் மட்டம் தட்டி பேசுவார் அதான் எங்களுக்கு பிடிக்காது மற்றபடி அவர் ரொம்ப நல்ல சேரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலேயே ரொம்ப பிடிச்சி பசங்கெல்லாம் ஜாலியான டைப்பில் அவர் கூட பழகிட்டுருந்தாங்க அதுவே ரொம்ப நல்லா பழகி போய்ட்டு ஜாலியாக இருந்துட்டுருந்தோம் அதுக்கப்புறம் தென் நைன்த்து முடிஞ்சு டென்த்தும் வந்துவிட்டோம் நைன்த்தும் ஏதோ அப்படியே ஃப்ளோவில் போய்டுச்சு ஜாலியாகவே இருந்துவிட்டோம் டென்த்தும் ஜாலியாகவே இருந்துவிட்டோம் ஃபுல்லாக லைஃப் ஃபுல்லாக ஜாலியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீலோடு தென்த்து ரொம்ப முடிச்சுட்டோம் டக்குனு ஒரு வாரத்தில் எக்ஸாமுன்னு சொல்லிவிட்டாங்க தென்த்து பப்ளிக் எக்ஸாம் அந்த மா டைம் போகிறதே தெரில பப்ளிக் எக்ஸாமுன்னு சொன்னவொடனே ஒன்றுமே புரியாமல் கம்முனு நின்றிருந்தோம் அதுக்கப்புறம் பப்ளிக் எக்ஸாமும் நடக்க ஆரம்பிச்சுச்சு நல்லா படித்து எழுதுனோம் எல்லோரும் ந நல்லா படித்து எழுதி எல்லோரும் ஆல் க்ளி ஆல் க்ளியர் எல்லாருமே எல்லாருமே பாஸ் பண்ணிவிட்டோம் யாருமே அரியர் வெக்கலை சென்ட் பர்சன்ட் ஸ்கூலுக்கு எடுத்துக் கொடுத்துட்டோம் அதுக்கப்புறமாக நாங்கள் லெவல்த்து டுவெல்த்துக்கு ஆரணி போய் தான் படிக்கணும் எங்கள் ஊரில் லெவல்த்து டுவெல்த்தே இல்லை அது எங்களுக்கு ஒரு இதுவாகி போச்சு மைனஸ் பாயிண்ட்டாக ஆகிப் போச்சு ஏன்னா எல்லோரும் பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக போய்ட்டோம் அங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்குன்னு தனித் தனி ஸ்கூலாக இருந்துச்சு நான் பாய்ஸ் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் கவர்மெண்ட் பாய்ஸ் ஸ்கூலில் சேர்ந்துட்டேன் என் கூட படித்தவனுங்கள்ல மூணு பேர் தான் என் கூட படித்தானுங்க அருண் செல்வம் ஜோதி வாசன்ட்டு மூணு பேர் தான் என்ன கூட படித்தானுங்க மீதி எல்லோரும் தனித்தனியாக வேறு வேறு ஸ்கூலுக்கு பிரிஞ்சு போய்விட்டோம் எஸ் எஸ் ஸ்கூலு கேர்ள்ஸ் ஸ்கூல்னு இப்படி பிரிஞ்சு போய்விட்டாங்க கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் என் கூட மூணே பேர் தான் படித்தானுங்க அது எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்தது அதனால் எங்களுக்கு லைஃபே போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருச்சு அதுக்கப்புறம் நான் கா லெவல்த்து ட்வெல்த்தும் முடித்தேன் ஆனால் லெவ ட்வெல்த்து வந்து எனக்கு கொரோனாலேயே போய்டுச்சு அப்போயும் ஸ்கூல் லைஃபை என்ஜாய் பண்ண முடியாமல் போய்டுச்சு லெவன்த்தும் லாஸ்ட் எக்ஸாம் அதுலேயே போயிடுச்சு ஆனால் எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம் இது வரைக்காலும் பாய்ஸ் ஸ்கூலில் சென்ட் பர்சன்டேஜ் யாரும் எடுத்ததில்லைன்னு சொல்லிட்டு பேசிட்டுருந்தாங்க ஆனால் எல்லாம் நாங்கள் எங்கள் பேட்ச் எல்லோருமே சென்ட் பர்சன்டேஜ் எடுத்தோம் ஏன்னா கொரோனா வந்து காப்பாத்திடுச்சு எல்லோரையும் அதுக்கு ஆனால் வேலைக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் கொரோனா கொரோனா பேட்ச்சுனே சொல்லி ஓட்டுறாங்க அதை நினைச்சாலே ஒரு வருத்தமாக இருக்குது நாங்கள் எழுதி எடுத்திருந்தாலும் நல்ல மார்க் தான் எடுத்திருப்போம் ஆனால் இவங்க இப்படி சொல்லும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல எங்கள் மோட்டிவை விட மாட்டோம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நாங்கள் எல்லோருக்கும் மோட்டிவேட் ஆகிற மாதிரி எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம்ன்ற நம்பிக்கை இருந்தது காலேஜில் ஆனால் எல்லோரும் தனித் தனியாக பிரிஞ்சுட்டோம் நான் திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஷண்முகா காலேஜில் போய் சேர்ந்தேன் அங்கே ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் எதுவுமே இல்லை ஸ்போர்ட்ஸுனா ஸ்போர்ட்ஸ் டே வரும் போது மட்டும் தான் விளாட முடியும் அதனாலேயே ஒரு வெறுப்பாக இருந்தது எங்கேயும் விளாட முடியலை எங்கேயும் போக முடியலைன்ட்டு ஒரு காண்டாக இருந்தது அதுவுமில்லாம அந்த ஊர் பசங்க வந்து எல்லோருமே ஃப்ரெண்ட்லியான கேரக்டரு ஜாலியாக பேசினாங்க நீ யார் இவன் யார் அப்படின்லாம் கேட்டு பேசலை எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க ஜாலியாகவே பேசிட்டுருந்தாங்க ஜாலியாகவே போச்சு டேஸ்லாம் ஆனால் இப்போ நான் ஃபைனல் இயர் வந்துவிட்டேன் ஆனால் எனக்கு இந்த ரெண்டு வருஷம் போனதே தெரியலை சல்லு சல்லு சல்லுன்னு போய்டுச்சு எப்படி போச்சுன்னும் தெரியலை ஆனால் இது வரைக்காலும் ஜாலியாக இருந்தோம் ரொம்ப என்டர்டெயின் பண்ணிட்டுருந்தோம் ஒரே ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கலாட்டாவும் இல்லாமல் இது வரைக்காலும் நல்லபடியாக போய்ட்ருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயரில் எங்களுக்கு நான் படிக்கும் போது எங்களுக்கு இருந்த சீனியர்ஸ் எல்லோருமே நல்ல சீனியராக இருந்தானுங்க யாரும் என்னை ரேகிங் பண்ணதும் இல்லை எதுவும் பேசினதில்ல சொந்த தம்பியை பார்த்துக்கிட்ட மாதிரி பார்த்துக்கிட்டானுங்க யா எல்லோருமே இன்னுமும் எனக்கு ரொம்ப டச்சில் இருக்காங்க இப்போவும் கால் பண்ணால் எடுத்து பேசுவாங்க எங்களுக்கு ஒன்றுனா வந்து நிற்பாங்க அதனாலேயே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு கிருபா அண்ணான்ட்டு நான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது தேர்டு இயரில் கிருபா அண்ணன்னு ஒருத்தர் பிகாம் ஜென்ரல் படிச்சிட்டுருந்தாரு அவர் இன்னுமும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை பார்க்கும் போது பார்க்கணும் பார்க்கணுன்னு ஏக்கமாக இருக்கேன் அவர் ஒருவாட்டி காலேஜுக்கு வந்தார் நான் மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு டைம் இல்லை காலேஜில் எனக்கு எக்ஸாம் நடந்துட்டுருந்ததுன்னு நான் உள்ளே இருந்தேன் என்னால் பார்க்க முடியலை அவர அவர் வந்தார் அப்படியே போய்ட்டாரு அவர் வந்து போலூரில் இருக்கார் இங்கேயிருந்து ஒரு எங்கள் ஊர்லேயிருந்து ஒரு இருபத்தெட்டு கிலோமீட்டரில் இருக்கார் ஆனால் இப்போது வெளியே எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கார் அவர் சொல்றார் இந்த மாதிரி நீ படிக்கிறதெல்லாம் எதுவும் ஒர்த் இல்லைன்றதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா வேலைக்குன்றது வேலைக்கும் உன்னோடய ஸ்கில்லு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கார் என்னோடய ஸ்கில்லை வளர்த்துக்க தான் நான் பார்த்துட்ருக்கேன் எனக்கு ஒரு ஸ்கில் மட்டும் வளர்ந்தா போதும் என்னுடைய ஸ்கில் வளர்ந்தாலே எனக்கு நல்லபடியாக இருக்கும் நல்லா லைஃப்க்கு என்டர்டெயின்மென்ட்டாக இருக்கும்ன்ட்டு தோணுது என் ஸ்கில்லை நான் நல்லபடியாக வளர்த்துக்கணும் அதேபோல் எனக்கு கிரிக்கெட்டுனா ரொம்ப பிடிக்கும் நான் சனி ஞாயிறுன்னு வந்தாலே போதும் நான் பேட்டை எடுத்துட்டு கிளம்பிருவேன் ஊருக்கு முன்னாடி போயிடுவேன் விளாடணுன்ட்டு அவ்வளோ ஆர்வம் இருக்கும் கிரிக்கெட் நம்ம அங்கே விளாடுறமோ இல்லையோ நம்ம போய் அங்கே பார்க்கவாச்சும் போயிடணும் ஸ் சனி ஞாயிறுனா அங்கே தான் இருக்கணும் அப்படின்ட்டே இருப்போம் சாப்பாடு கூட தண்ணி கூட தேவயில்ல நாங்கள் அங்கே விளாடுறதுக்கு போயிடணும் போயிடணும் போயிடணுன்னு போய்விடுவோம் எங்கள் செட்டில் இருக்க எல்லாப் பசங்களும் அப்படி தான் அந்தளவுக்கு கேமில் அவ்வளோ எனர்ஜிடிக்காக இருப்பாங்க கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி கபடியாக இருந்தாலும் சரி வாலிபாலாக இருந்தாலும் சரி இது மூணு கேமும் எல்லோருமே நல்லா விளாடுவோம் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச கேமும் இதான் எங்கள் மூணு எங்கள் செட்டுலேயே எங்கள் ஏரியாலேயும் நல்லா பசங்க எல்லாம் ஜாலியாக விளாடுவோம் எல்லாம் பெரிய பசங்க சின்ன பசங்கன்னு பார்த்துக்காம நல்லபடியாக ஜாலியாக விளாடிட்டுருந்தோம் யாருக்கும் எந்த ஒரு ஃப் இதுவும் கிடைக்கல ஃப்ரீடமா ஜாலியாக இருந்தோம் பெரிய பசங்க வயசில் பெரியவங்க சின்னவங்கன்னு பார்க்காம ஜாலியாக இருந்துட்டுருந்தோம் என்ஜாய் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு நாளும் என்ஜாய் பண்ணிட்டே இருந்தோம் லீவு விடும் போது சனி இல்லை சனி ஞாயிறு மட்டுமில்ல எதுனா ஒரு கவர்மெண்ட் லீவு விடும் போதும் சரி எதுனா ஒரு ப்ரேக் டைம் அப்போவும் சரி எதுனா விளாடிக்கிட்டே இருப்போம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டே இருப்போம் ஆனால் இப்போ நான் ஃபைனல் இயர் படிக்கிறன்றதே என்னால் நம்ப முடியலை வீட்டோடய கஷ்டத்துலேருந்து எல்லாத்தையும் நானே தான் பார்த்துக்கணுன்னும் போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது விளாட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போது வெளியே எங்கேனா போகணும் வேலை செய்யணும் அப்படின்னு தோணுது வேலை செஞ்சால் தான் நம்ம ஃபேமலியை பார்த்துக்க முடியும் அப்படின்னு தோணுது